நீச்சல் அடிப்பது வந்து நம்ப கை காலுக்கு ரொம்ப நல்லது உடற்பயிற்சிக் கூட அது இது அதுவும் ஏரியில் கேணியெல்லாம் நீ நீச்சலடிக்கும்போது கை காலுக்கெலாம் ரொம்ப நல்லதாக இருக்கும் மேலேருந்து கேணியில் குதிக்கும்போது ஏதாவது இந்த பாறையில் இடிச்சுக்காம அதில் போய் மோதிக்காமல் நம்ப குளிக்கணும் அதுதான் முக்கியம் மற்றபடி நம்ப கை காலுக்கு அவ்வளோ உடற்பயிற்சி மாதிரி இருக்கும் டவுனெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது நம்ப கிராமத்திலலாம் அந்த கேணியில் நீச்சலும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நல்லா சுகத்தையும் கொடுக்கும் மற்றபடி நான் எல்லா நன்மைகளும் வரும் சுவாசிக்கறத்துக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் மூச்சுப் பயிற்சி மாதிரி அது சுவாசிக்கறத்துக்கும் நல்லாயிருக்கும்